ஹலோ ஆ வணக்கம் மேடம் நான் உங்கள் உங்கள் இதுக்கு வந்திருந்தேன் நான் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வந்து ஆமாம் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் டிஃபன் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் நான் ஸோ பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் வரல ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை யார் கிட்டே இஷ்யூ ரைஸ் பண்ணணும் ஏன்னால் நிறைய கூட்டம் இருந்ததுனால் எனக்கு என்ன பண்ணணும் தெரில நான் போகிறேனா ஆஃபிஸ் ஆமாங்க ஆமாங்க மேடம் நீங்கள் எதனால் ஒரு டோக்கனு சிஸ்டம் மாதிரி எதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தா கூட அந்த டோக்கன் பிரக்காரம் வரும் ஸோ யார் கிட்டே அங்கே வந்து நாங்கள் ஃபீட் பேக் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யாரை அட்டன் பண்ணுறதுனு தெரியாமல் நாங்கள் சாப்பிடாம வந்துவிட்டேங்க மேடம் ஸோ அதனால வந்து ச இஸ்யூ ரைஸ் பண்ணணும் அப ஓகேங்க மேடம் அது பார்த்துக்கோங்க ஏன்னால் பேசிக் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால சரி நாங்கள் வீட்லெலாம் சாப்பிட முடியாது ஒரு நேரம்னால் இங்கே வந்து போகிறோம் இப்போ இங்கேயும் இவ்வளோ வெயிட்டிங் இருக்கும் போதும் அது ஒரு அனீசினஸ் கொடுக்குது எங்களுக்கு ஸோ இந்தமாதிரி ஃப்யூச்சரில் வராமல் பார்த்துக்கோங்க மேடம் ஒரு கைண்ட் ரிக்குவஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் சரிங்களா ஓகேங்க மேடம் ஓ சரிங்க மேடம் இன்னும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணணும் நினச்சேன் ஓகே பண்ணிவிட்டேன் தேங்க்ஸ் தேங்க் காலில் வந்து நல்லா ரிசீவ் பண்ணி நல்லா எனக்கு இது கொடுத்துருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நானும் அதே அட்மாஸஃபியரில் தான் நான் வருவோம் நாங்கள் ஸோ ஹண்ட்ரட் பர்சண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க வேண்டியது உங்களோடய கடமை மேடம் சரிங்களா தேங்க் யூ மேடம் தேங்க் யூ